இப்போ நாங்கள் வந்து ரீசென்ட்டாக திருச்சிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு போனோம் அங்கே வந்து திருச்சியில் போய் ட்ரெஸ் எடுக்கும் போது ட்ரெஸ் வந்து நாங்கள் எடுத்தோம் சூப்பராகருந்துச்சி கலரு எனக்கு பிடிச்ச கலராக இருந்தது அதனாலே எடுத்தேன் க்ளாத்தும் வந்து சூப்பராகருந்துச்சி க்ளாத்துக்கேற்ற ரேட்டும் க்ளாத்துக்கேற்ற ரேட்டுதான் இருந்தது அதனாலே சூப்பராகருந்துச்சி நாங்கள் அப்படியே வாங்கிட்டு வரும்போது கிட்சன் ஜாமான் வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்தோம் அப்போ வந்து கிட்சன் ஜாமான் வாங்கும்போது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஜூஸ் புழியறது வாங்கினோம் ஜூஸ் புழியறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகருந்துச்சு நாங்கள் யோசித்தோம் வாங்கும் போது யோசித்தோம் ஜூஸ் புழியறது வாங்கணுமா அப்படிங்குறமாதிரி யோசித்தோம் ஆனால் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகருந்துச்சு முன்னெலாம் ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கனாக்கூட சட்டு ஃபாஸ்ட்டாக ஜூஸ் போட்டு தர முடியாது ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒடனே இப்போ வந்தாங்கனால் உடனே ஜூஸ் போட்டு கொடுக்கற மாதிரி எங்களுக்கு வந்து ஜூஸ் புழியறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகருக்கு அடுத்து வந்து காய் சீவுவது நாங்களெலாம் முன்னே பஜ்ஜி போடணும்னால் அந்த தோல் வாழைக்காயில வந்து தோல் சீவிட்டு அது ரொம்ப லேட்டாகும் ரொம்ப கஷ்டமாகருக்கும் ஆனால் இப்போ வந்து நாங்கள் காய் சீவுறதில் வந்து ஈஸியாக ஈஸியாக சீவிட்டு இது டக்குன்னு பஜ்ஜி போட்டு சாப்பிடற மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடற மாதிரி நல்லா சூப்பராயிருக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து என்ன வாங்கினோம்னா ஸ்டாண்டு இது ஜாமான் வைக்கிற ஸ்டாண்டு வாங்கினோம் மின்னெலாம் ஜாமான் வந்து கலஞ்சு கலைஞ்சிருக்கும் இப்போ வந்து எங்கள் வீட்டில் அந்த ஸ்டாண்டில் சூப்பராக அழகா நீட்டாயிருக்கு அதும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாருந்துச்சு அப்புறம் வந்து மிக்ஸி வாங்கினோம் மிக்ஸி எங்களோடய பழைய மிக்ஸியில் வந்து சின்ன ஜாரில் போட்டோம் அப்படின்னால் அரையவே அரையாது ரொம்ப சவுண்டு கேட்கும் ஆனால் இப்போ நாங்கள் வந்து வாங்கு ஒரு புது மிக்ஸி வாங்கியிருக்கோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகருக்கு ஒரு சும்மா ஒரு நாலு இது போட்டால் கூட நல்லா அரைச்சு நல்லா மாவு மாதிரி தந்துடுது அதனாலே எங்களுக்கு வந்து மிக்ஸியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாயிருக்கு நாங்கள் ரீசென்ட்டாக வாங்கின கிட்சன் ஜாமான் எல்லாமே சூப்பரா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாயிருந்தது